சமையல் சமையல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறையா வந்து எனக்கு சமைக்க தெரியும் வந் ஆனால் நான் யூடியூப்லலாம் எந்த ஒரு இது வீடியோலாம் போட்டது கிடையாது ஆனால் வந்து எந்த ஒரு இதுவும் பதிவு பண்ணது கிடையாது யூடியூப்லையும் பதிவு பண்ணது கிடையாச்சி நிகழ்ச்சிக்கும் போனது கிடையாது ஆனால் வீட்டில அப்போலாம் ரொம்ப நல்லா சமைக்க தெரியும் சமைக்கிறதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் எனக்கு எப்படி வந்து இப்போ ஒரு எதாவது ஒரு டிஷ்ஷை செய்யணும் அப்புடின்னா ரொம்ப ஆர்வத்தோடய அந்த டிஷ்ஷலாம் நான் வந்து செய்வேன் செய்யக்குள்ள அதில் எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அந்த டிஷ்ஷை செய்கிறமோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இருக்கும் சாப்பாடு வீட்டில நான் சமைக்கிறது நிறையா பேர் சாப்பிடுட்டு நல்லா இருக்குது அப்பிடில்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வந்து போட்டிக்கு அந்த மாதிரிலாம் அழைச்சிட்டு போய் அந்த மாதிரி இது பார்ட்டிசிபென்ட்லாம் பண்ணது கிடையாது நான் ஆனால் வந்து சமைக்கிறது நல்லா சா சம எந்த அளவுக்கு நல்லா சமைக்கிறேனோ அந்த அளவுக்கு சாப்பிடுவேன் அது வந்து பிடிக்கும் வீட்டில உள்ளவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா சமைக்கிற நல்லா இது பண்ணுற நல்லா எல்லாமே உனக்கு நல்லா ஆர்வம் இருக்குது சமைக்கிறதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு வீட்டில எந்த ஒர்க் இருந்தால் ஆனாலும் நான் வந்து சமைக்கக்குள்ள நான் மட்டும் தான் வந்து சமைக்கணும் மற்றபடி அவங்க வேற அம்மா அப்பா அதெலாம் யாரும் வந்து ஹெல்ப்லாம் பண்ணக்கூடாது அப்புடின்னு நினைப்பேன் வந்து சம சமைக்கிறதில் வந்து எந்த அளவுக்கு அந்த இந்த நம்ம வந்து செஞ்சால் மட்டும் தான் இந்த அது வந்து எவ்வளோ எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்றது வந்து இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு தெரியும் அதனால வந்து நானே தான் சமைக்குவேன் அது மற்றபடி யாரையும் சமைய பக் சமையல் கட்டுப்பக்கம் உட மாட்டேன் நான் சமைச்சி முடிக்கிற வரைக்கும் அப்படி வந்தால் கூட வராதீங்க அப்படின்ட்டு தான் அவங்கள போக சொல்லிடுவேன் எனக்கு தெரில அப்படின்னா கூட இப்போ ஒன்று சமைக்கணும் ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை பற்றி நான் எனக்கு தெரியல அப்புடின்ன யூடியூப்ல போட்டு கூட மத்தவங்க போட்டிருப்பாங்க இல்லையா அத போட் அதை பார்த்து கூட சமைச்சி அது செஞ்சி கொடுத்துருவேன் மத்தவங்களுக்கு வீட்டில உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் அதே மாரி மத்தவங்க யாராவது இப்போ ச எனக்கு சமைச்சி தா அப்படின்னு சொன்னால் கூட சமைச்சி கொடுப்பேன் வீட்டில உள்ளவங்க ஃப்ரி ச்சி இது நான் சமைச்சி மத்தவங்களுக்கு டேஸ்ட்டு பண்ணி காட் அவங்க டேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பேன் அவங்க இப்போ அண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கனா அவங்களுக்குலாம் கொண்டு போய் கொடுப்பேன் சாப்பிட்டு பாருங்கள் சமைச்சிருக்கேன் புதுசாக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு போய் கொடுப்பேன் அது மாரி இப்போ பிரியாணி சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னான்ன பொருள் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை இது பண்ணி அத ஃபஸ்ட்டு வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு அதுக்கப்பறம் தான் வந்து நான் சமைக்க ஆரபிப்பேன் அதே மாதிரி தான் எந்த பொருளாக இருந்தாலுமே இப்போ எதாவது நூட்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதெலாம் வந்து எப்படி சமைக்கணும் அதுக்கு என்னென்ன வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சி தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சம சமைக்கணும் அதே மாதிரியே ஒரு ஒரு சிலது ஒரு சில சாப்பாட்டுக்கு வந்து ஒரு சில பொருள் போடக்கூடாது ஒரு சில இதுக்கு வந்து ஒரு சில பொருள் போடணும் அப்படின்றதுலாம் வந்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கிட்டால் மட்டும் தான் நம்மளால நல்லா பர்ஃபெக்டாக சமைச்சி முடிக்க முடியும் அதனால வந்து அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதே மாரி இப்போ நான் சமைக்க ஆரபிச்சேன் அப்புடின்னா எல்லா பொருளும் வந்து ரெடி பண்ணிருவேன் ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்பறம் தான் சமைக்க ஆரபிப்பேன் அதனால எனக்கு சமையல்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதே மாரி வீட்டில வந்து எதாவது புது டிஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் டைம் இல்லைனா கூட சமைச்சி முடிச்சிட்டு அதுக்கப்பறம் நான் எனக்கு உள்ள ஒர்க்கை நான் பார்க்கணும் அப்படின்றதுலாம் நினைப்பேன் சமையல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் மற்றபடி வந்து வேற யாரும் சாப்பிடுட்டு நல்லாயில்ல அப்படி அப்படின்னு சொல்லிட கூடாது அப்படின்றத்துக்காகவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட சமைப்பேன் யூடியூப்லலாம் வீடியோ போடணும் அப்படின்ற ஆசையெலாம் எதுவும் இல்லை ஆனால் போ ஆசை இல்லை ஆனால் வந்து இப்போ வந்து இருக்குது யூடியூப்ல இதெலாம் வீடியோலாம் போட்டால் வந்து லைக்ஸ்லாம் நிறையா வரும் அது வந்து பிடிக்காம சில பேருக்கு பிடிக்காம போயிடுச்சுனால் என்ன பண்ணுறது ஏற்கன இந்த ரெசிபி யாராவது செஞ்சு இருந்தாங்கன்னால் அது அதனால நம்மள லைக் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தாட்லாம் இருக்குது